ஹலோ ஆ அம்மா நாங்கள் ட்ராவல்ஸுங்களா ஷெக்கிலா ட்ராவல்ஸுங்களா ஆ இ எனக்கு மூணு நாளைக்கி த எங்களுக்கு ட்ராவல்ஸ் வேணும் என்ன எவ்வளோ எப்படி சொல்கிறிங்ளா அப்டி எவ்வளோ டீசலு டோல்கேட்டு எவ்வளோ சொல்கிறிங் மொத்தமாக சரிங்க ம் சரிங்க

சரிங்க போயிட்டு மூணு நாளுங்க எவ்வளோ ஆகுதுங் சார் ட்ராவல்ஸு பத்தாயிருவாங்ளா சரிங்கமா

ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போகணும் சரிங்க சரி ஊட்டி கொடைக்கானல் அப்படியே வர வழியில் என்னென்னா இருக்குதோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரது தான் ட்ரைவர் படி எவ்வளோங்க ஆயிருபாங்ளா ஒரு நாளைக்கு ஆயிருபாங்ளா

ஆமாம் சொன்னிங்க சரிங்க அப்படியே ஆகட்டும் நீங்கள் அனும்ச்சி விட்றிங்ளா ஓ சரி சரிங்க வச்சிட்டுங்ளா ஓ சரி தேங்க்யூ